ஹலோ நான் பிடி சார் பேசுகிறேன்டா என்னாடா நெக்ஸ்ட்டு வீக் வந்து டிஸ்ட்ரிக்ட் இருக்குது அதை பற்றி பேசலாம் தான் ஃபோன் பண்ணிணேன் என்ன என்ன விளாடடுறீங்களா பிராக்டிஸ் பண்ணுறீங்களா இல்லையா ம்ம் ம் பசங்களாம் என்ன நல்லா விளாடுறான்களா வரேன் வரேன் நல்லா வாம்அப்லாம் பண்ணுறீங்களா ரன்னிங்கெலாம் ம்ம்ம் காலைலியே எந்துருங்கடா காலைலே எஞ்சி வாம்அப் பண்ணுங்க கிரௌண்டை சுற்றி வாங்க நல்லாயிருந்தா நீங்கள் இந்த டிஸ்ட்ரிக்ட் விளாடுது உங்க லைஃபில் கொஞ்சம் அதுக்கப்பறோம் டிஸ்ட்ரிக்ட் ஜெயிச்சுன்னா அதுக்கப்புறம் ஸ்டேட்டு போகலாம் அப்புறம் நேஷனல் போகலாம் இன்டர்நேஷ்னல் இருக்குது அந்தமாரி ஒரு ஒரு படியாக நீங்கள் ஏறி போவலாம் இப்போயே நீங்கள் நல்லா பிராக்ட்டிஸ் எடுத்துக்கின்னு உங்கள் வாழ்நாளில் இந்த கேம் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்டா இப்போல்லாம் படிப்பு கூட அவ்வளோவா இது இல்லை இந்த கேம் கேம் மூலயமா தான் எல்லாம் பெரிய ஆள் ஆவறது சரியா நீங்கள் வந்து நீங்கள் இப்போ நீ போய் பசங்கக்கிட்ட சொல்லு சார் இந்தமாரி சொன்னாருடா காலையில் எந்துர்ணும் வாம்அப் பண்ணும் நெக்ஸ்ட்டு வீக் வந்து டிஸ்ட்ரிக்ட் இருக்குது டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க நீங்கள் இப்போலந்தே பிராக்ட்டிஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படி சொன்னார் சரியா ம்ம் நீ தான் சொல்லணும்டா சார் சொல்லிறார் சரி நான் நேராக வரேன் நேராக வந்து பசங்கள்கிட்ட நான் சொல்லுறேன் என்ன யாருனா சொல்லித் தராங்களா இல்லையா ம் ஃபார்வர்டு ஆடுறவன் நல்லா ஓட சொல்லு ரன்னிங்கு இது இது இது பின்னாடி நிக்கிறவன் அவனெலாம் நல்லா பார்க்க சொல்லு அப்போ நல்லா விளாடுறவனா ஃபார்வர்டாக தூக்கி போட சொல்டா ஃபார்வர்டு வேறு யார் நல்லா ஆடுவா பசங்களில் இருக்கான்களா பசங்கள் யாராவது ம்ம்ம் இது கோல்கீப்பரெலாம் என்ன பய இருக்கானா கரெக்டாக இருக்கானா ஆ நல்லா பார்த்துக்கோங்க நல்லா வெளாடுங்க ம் இது கொஞ்சம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்டா கேம் விட்றாதீங்க டிஸ்ட்ரிக்ட் ஜெயிக்கணும் என்னா நான் வரேன் நேரில் வந்து பேசிடறேன் என்ன நீ பசங்ககிட்ட சொல்லு இதுமாரி சார் ஃபோன் பண்ணிணாரு இதை மாரி பேசுனார் அப்படின்னு சொல்லு என்ன சரி ஓகே வை